ட்ரெயினில் போனேன் திருவண்ணாமலை இருந்து கீழ் திருப்பதி திருப்பதி வரைக்கு இந்த ட்ரெயினில் போனேன் ட்ரெயினில் போவதுக்கு கூட்டம் ரொம்ப கூட்டம் அதே மாதிரி வந்து திரு திருப்பதியில் வந்து கூட்டம் இது வந்து நான் வந்து ட்ரெ ட்ரெயினில் போகும்போது ரொம்ப அதிகமான கூட்டத்தில் ரொம்ப இது நெருக்கத்தில் போகிறோம் நெருக்கத்தை நெருக்கத்தில் போய் போயின்னுக்கிறோம் திருப்பதிக்கு திருவண்ணாமலை இருந்து ட்ரெயினில் போகிறோம் நெருக்கத்தில் ரொம்ப நெருக் நெருக்கம் கூட்டம் ஜனம் அதுமாதிரி மேல் திருப்பதிக்கு ஆமாம் திரு கீழ் திருப்பதிலேருந்து மேல் திருப்பதிக்கு இருந்து அங்கேயும் கூட்டம் பஸ்ஸில் போய்விட்டு வ வந்தேங்க ரொம்ப ட்ரெயின் ப இது ஒரு ஒரு நாள் ஆகிடுது இங்கேயிருந்து ஏறணும் ஒரு நாள் ஆகிடுது கீழ் திருப்பதிக்கு வந்து ஒரு அம்மாங்கூட்டம் நெருக்கம் ரொம்ப இவ்வளோ பேரும் வந்து கோயில் திருவண்ணா திரு திருப்பதி கோயிலுக்கு போய்விட்டு சாமி கு கும்பிட்டு தரிசனம் பார்த்துட்டு வந்தோம் திரு வெங்கடேஸ் பெருமாளை ஏழுமலையார திருப்பதிக்கு போய்விட்டு மேலே போய் சாமி கும்பிட்டு பார்த்துட்டு வரோம் இது லட்டு லட்டுக்கு வந்து ஒரு கூட்டமாக நின்று கியூவில் போய் லட்டு வாங்கி அதுக்கு ரொம்ப கூட்டத்தில் பார்த்து லட்டு வாங்கிக்கின்னு ஒரு ஒரு நாள் ஆகும் ஆகிப்போது அந்த ரூமில் போட்டு கொட்டடியில் போட்டு தெ அதைவிட்டு திறந்து விட ஒரு நாள் ஆகிடுது அப்புறமா இவன் லட்டுக்கு அது கியூவில் எப்படியோ அதில் இருந்து கஷ்டப்பட்டுதான் வ வந்தோம் கோயிலுக்கு போய்விட்டு